ஹலோ சொல்லுங்க ஆ நான் ஸ்வீட் கடைலேருந்து பேசுகிறேன் ஆ எவ்வளது தேவைப்படும் ஆ ஆ ஆ ஆ ம் பரவாயில்லை எவ்வளவுக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் மொத்தமாகவும் கொடுக்கலாம் சில்லறையாவும் கொடுக்கலாம் ம் ஆ ஆ அமௌண்ட்டு என்ன இப்போ மொத்தமாக கொடுக்கறதுனால ஆயர்வானு குடுக்கலாம் சில்லறைன்னா அது வேறு தனி இப்போ உங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம் நீங்கள் எப்படி கேட்குறிங்களோ அப்படி கொடுக்கலாம் அது ஒன்றும் இது இல்லை

ஆ இங்கே க ஆளெலாம் நிறையா வேலை செய்து நல்லா நான் உங்களுக்கு நல்லா தரமாக இருக்குது

ஆ போட்டுருவோம் ஆ போடலாம் ஆ பூந்தி ஆ ஆ எல்லாம் ச செய்யலாம் செய்யலாம் அதில் ஒன்றும் இது இல்லை ஆ ஆ நல்லா தரமாக ஆனால் குவாலிட்டி செய்யலாம் ஆ அதுதான் அமௌண்ட்டு ஆ அமௌண்ட்டு சொன்னனே இன்னும் அதை விட இன்னும் க அதிகமாக வாங்கிறதுனால இன்னும் கம்மி பண்ணி கூட கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆ ஆயிர்ருபாய்க்கு சரிங்க கொடுக்கலாம் ஆ அப்படி தான் அதுக்காக தான் கஸ்டமரை பிடிக்கணும்னா அப்படி தானே செய்யணும் ஆ ஆ ஜ கொடுக்கலாம் அதெலாம் ஆ ஆ சரிங்க சரி